உள்ளூர் மக்கள் மதங்கள் எவ்வாறு பின்பற்றப்படுகின்றன அப்படின்னா ஃபெஸ்டிவல் தமிழ்நாட்ட பொறுத்த வரைக்கும் கலாச்சாரம்லாம் ரொம்ப முக்கியம் ஃபெஸ்டிவல்னால் தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் அப்புறம் ஆயுதப்பூஜை சரஸ்வதி பூஜைலாம் தமிழ்நாட்டு அதாவது இந்தியா சைடில் தமிழ்நாட்டு ஃபெஸ்டிவல் தீபாவளின்னா நரகாசூரன்னு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க அழிச்சனால் தான் நம்மளுக்கு தீபாவளின்னு கொண்டாடுறோம் அது வந்து தம் இந்தியா ஃபுல்லாகவே தீபாவளினு ஃபுல்லாகவே கொண்டாடுறாங்க அதர்ஸ் கண்ட்ரிலேலாம் என்னென்னு தெரில இந்தியா பொறுத்தவரைக்கும் தீபாவளி வந்து பொதுவாகவே எடுத்துருக்காங்க பொங்கல்னால் பொங்கல் மொத்தமாக வந்து ஒரு புன் மூணு பொங்கல்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு போகி பொங்கல் போகி பொங்கல்னால் நம்ம எதாச்சும் தேவையில்லாத திங்க்ஸ் எல்லாத்தையும் கொண்டுப்போய் எரிக்கிறது அப்பறம் போகி எல்லாத்தையும் கெட்டதெல்லாம் ஒழித்துட்டு நல்லதெல்லாம் உள்ள கொண்டு வர்றது அது மாதிரி தான் போகி பொங்கல்னால் பொங்கல்னால் நம்ம வீட்டில் பொங்கல் அன்றைக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் ரெண்டு பொங்கல் வைப்பாங்க ஒன்று சக்கரை பொங்கல் ஒன்று வைப்பாங்க வெண்பொங்கல் ஒன்று வைப்பாங்க ரெண்டத்தையும் சமைத்து சூரிய பகவானுக்குச் சாப் படைச்சிட்டு நம்ம சாப்பிடுவோம் நெக்ஸ்ட் மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல்னால் மாடு யார் யார் வீட்டில் மாடு இதலாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் அந்த பொங்கல் விவசா அன்றைக்கு ஒருநாள் வந்து நம்ம வீட்டில் சிக்கன்ஸ் இந்த மட்டும் நான்வெஜ்லாம் எடுத்து சமைத்து நம்ம சாப்பிட்டுட்டு மாடு இருந்துச்சுன்னால் அவங்களுக்கும் மட்டும் தனியாக கொஞ்சம் மாடு பொங்கலுக்குக் கொஞ்சம் செஞ்சு சாப் மாட்டுக்குப் படைக்கிறது அதுவும் இல்லாமல் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கு மாடை அழைச்சிட்டு போய் ஊர் ஊராக சுற்றுவாங்க அதுவும் இல்லாமல் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கு கொஞ்சம் ஃபெஸ்டிவலாக இருக்கும் கன்னிப்பொங்கல் கன்னிப்பொங்கல் அன்றைக்கி தெருவுலலாம் கோலம் போடுவாங்க அப்றம் கோலப்போட்டி வைப்பாங்க அப்புறம் பசங்களுக்கெல்லாம் கோலப்போட்டி வைப்பாங்க இதுமாதிரிலாம் நிறையா பொங்கல்லாம் இருக்குது கிறிஸ்மஸ்லாம் கிறிஸ்மஸ் தாத்தா வந்து கிஃப்ட் கொடுக்குற மட்டெல்லாம் ஃபெஸ்டிவல்லாம் பண்ணுவாங்க